ஆப்பிள் வேணும் ம் ம் எரநூற்பாலே ஒரு கிலோ கொடுங்க ம் சரி சார் சரி ம் ஆரஞ்சி பழம் சார் ஆரஞ்சி பழம் கொடுங்க ஆ போடுங்க ம் ம் ஆ சரி கொஞ்சம் விலைய குறச்சி போடுங்க ம் சரி சரி கொடுங்க வேற வேற ஒன்று வேணாம் சார் இப்போத்திக்கி இப்போ இப்போ அது போதும் தனி தனியாக பையில் போட்டு கொடுங்க

ஒரு கிலோ அதில் ஒரு நூற்ருபா கொடுங்க ஒரு கிலோ கொடுங்க ம் கொடுங்க ம் சரி ம் இந்தாங்க ஐம்பருவா எடுத்துக்ங்க ம் சரி இந்தாங்க காசு சரி வரேங்க ம் இந்தாங்க இந்தாங்க போதும் வைங்க இந்தாங்க இருபத்ருவா தரோம் ம் சரி இந்தாங்க என்ன இப்படி காலவாரிங்க இந்தாங்க போங்க சரி ம் ம் ம் ம் சரி சரி வரோம் வரோம் ம் சரி வரோங்க